நாங்கள் வந்து மயூரா மெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணோம் அதில் வந்து சாப்பாடு வந்து தரமாக கிடைக்குதுனு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க நல்லா அவங்க வாங்கிட்டு வந்த சாப்பாடு வந்து நல்லா இருந்தது அதே போல் எங்களுக்கு வந்து ஒரு இருபது பேருக்கு சாப்பாடு வந்து வேணும் சாப்பாடுனா என்னென்ன சாப்பாடு வேணும்னா சாதம் சாம்பார் ரசம் மோர் பச்சடி பொரியல் அப்பளம் ஊறுகாய் இது வந்து இருபது பேருக்கு நல்லா தரமாக கொடுக்கணும் கண்டிப்பாக அது வந்து எவ்வளோடைய எவ்வளோ அமௌண்ட்டு அப்படினு சொன்னீங்கள்னா நாங்கள் வந்து பணம் கொடுத்துருவோம் அதனால் வந்து உங்கள் ஹோட்டலில் தான் சாப்பாடு மயூரா ஹோட்டலில் தான் ரொம்ப நல்லா இருக்குனு சொன்னாங்க அதனால் எனக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன் அந்த சாப்பாடு வந்து அனுப்ச்சுவிடுங்க